நாமக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரயில் வந்து கன்னியாகுமரி டு சென்னை வந்து போகிட்டு இருக்குது அதனால ரயில் போக்குவரத்தும் பஸ் போக்குவரத்தும் நாமக்கலில் இருந்து சென்னைக்கு எல்லாம் ஊருக்கும் போகிறது அளவுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸும் ஆம்னி வண்டியும் இருக்குது அதனால அது இப்போ பிரச்சனை இல்லை லோக்கலில் போகிறதுக்கு டவுன் பஸ்ஸு போயிக்கிறாங்க மகளிர்க்கு வந்து இலவச பஸ்ஸு விட்டுக்குறாங்க அப்பறம் சேலம் ஜங்ஷன் நாமக்கல் ஜங்ஷன் வோடசேலம் ஜங்ஷன் போகிட்டு எல்லாம் ஊருக்கும் போகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நான் சேலம் ஜங்ஷன் இருந்து போனால் டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் எல்லாம் போயிக்கிலாம் அதனால நாமக்கல் ஜங்ஷன் ஒரு பெஸ்டுன்னா அதோடு சூப்பர் பெஸ்டு சேலம் ஜங்ஷன் நாமக்கல் வோட ப நாமக்கல் பஸ் வசதியும் சேலம் பஸ்ஸு எல்லாம் குறை சொல்லுகிற அளவுக்கு எதுவுமில்லை எல்லாம் நீட்டாக இருக்குது